மாவட்டத்துல விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக இருக்கு சுயதொழிலும் பண்ணுறாங்க ஆனால் அதிகமாக பார்த்திங்கனா விவசாயம் தான் விவசாயத்தில் கரும்பு வாழை மஞ்சள் மஞ்சள் வந்து அதிகமாக போடுறாங்க மஞ்சள் மாநகர்ன்னு ஈரோட்டுக்கு ஒரு பேர்ருக்குது அதனால் மஞ்சள் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க மஞ்சள் வந்து விவசாயம் பண்ணால் ஆனால் இப்போ மஞ்சள் வந்து விவசாயம் பண்ணுறது கொஞ்சம் குறஞ்சிருச்சி ஏன்னா மஞ்சளோட வில அதிக் கம்மியானதுனால மஞ்சள் போடுறது வந்து கம்மிப் பண்ணிவிட்டாங்க கரும்பு வாழை இந்த மாரி மற்ற ஊடு பயிரும் போடுவாங்க வெங்காயம் அந்த மாரி ஊடு பயிரும் வந்து பயிரிட்டுட்ருக்காங்க அரசு வேலை தனியார் வேலைன்னு பார்த்தா அரசு வேலை தான் அதிகமாக விரும்புறாங்க ஏன்னா இது அரசு கிராமங்களில் பார்த்திங்கனா அரசு வேலையில இருக்கிறவங்க தான் எதோ பெரிய பதவியில இருக்க மாரி தனியார் வேலையில போய் எவ்வளவு தான் சம்பளம் வாங்கினாலும் அது ஒரு வேலையாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அதே வந்து அரசு வேலைக்கு போய் பத்தாயரூவா சம்பளம் வாங்கினா கூட அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்குறாங்க இப்போ நானே பார்த்திங்கனா அரசு அரசு வேலையில ஒரு தா டெம்ப்ரவரி போஸ்ட்டிங்கில தான் இருந்தேன் அதை வந்து விட்டுவிட்டேன் இப்போ அதை வந்து விட்டதுக்கு ஏன் விட்டுவிட்ட எதற்காக விட்டுவிட்ட ஒரு கவர்மெண்ட் வேலை தான போக வேண்டி தானே அந்த மாரி வந்து எல்லாருமே பேச ஆரமிச்சிவிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் அதை வந்து அவங்க அந்த வேலையை விடும்போது அவங்க பெருசாகவே எது எடுத்துக்கல இப்போ கவர்மெண்ட் வேலையங்காட்டி அது சம்பளம் கம்மியாகவே இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறமாரி தான் இங்கெல்லாம் பேசிக்கிறாங்க வேலையின்மைய பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாரி தான் வேலை பார்க்கணும் எல்லாருமே கம்ப்யூட்டரில் தான் போய் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்டிங்கிற மாரி நினைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து விவசாயம் கூட பண்ணலாம் படிச்சிவிட்டு விவசாயம் பண்ணக் கூடாதுன்னு எதுவுமே இல்லை யங்க் ஜென்ட்ரேஷன் வந்து விவசாயத்தில் அதிகமாக ஈ ஈடுபட்றதே இல்லை அதே சமயம் கிடச்ச வேலையும் பண்ணுறதில்ல ஒரு மெக்கானிக்கு அந்த மாரி எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்த மாரியும் பார்க்கறது போய் ஜாலியாக ஆஃபீஸில் பத்து மண்நேரம் கம்ப்யூட்ரு முன்னாடி உட்காந்ட்டு வரணும் அதை மட்டும் தான் எதிர் பார்க்குறாங்க அதனால் தான் வேலையின்மை வந்து அதிகரிக்கிது